தொண்டை வலியை குணப்படுத்த கிராமங்களில் பயன்படுத்தும் சில விஷயங்கள் வந்து வைத்தியங்கள் வந்து என்னென்னன்னா சுடு தண்ணி குடிப்பாங்க சில பேர் வந்து மஞ்சள் வைப்பாங்க சிலப் பேர் வெத்தலையில் தேனும் மிளகும் வச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க சில பேர் சுண்ணாம்பு இது தொண்டையில் வைக்கிறதுனால் நைட்டு வச்சிட்டு படுத்தால் காலையில் ஓரளவு நார்மலாகிடும் தொண்டை இதுப் போன்ற வைத்தியங்கள் தான் கிராமங்கள் சைடில் பயன்படுத்துவாங்க தொண்டை வலிக்கு